நான் சுற்றுலா சென்றிருக்கும் போது ஒரு ஆற்றங்கறையில் நீச்சல் போட்டி நடந்த நடக்க இருந்தது அங்கு சென்று நானும் இந்த நீச்சல் போட்டியில் பலன் பங்கேற்கலாமா என்று கேட்டேன் அவர்கள் அனுமதி தந்தார்கள் அதன் பின்பு நான் அவர்களுடன் சேர்ந்து நீச்சல் போட்டியில் கலந்து இரண்டாவது பரிசாக நான் போட்டியில் இரண்டாம் பரிசை வென்று நீச்சல் ஒரு சாதனைப் படைத்து இருந்தேன் மறக்க முடியாத நினைவு என்றால் அது அந்த நீச்சல் போட்டியில் கலந்துக் கொண்டு ஒரு எய்ம் ஒரு ஒரு சாதனைப் படைத்த ஒரு அனுபவமாக எனக்கு இருந்தது அப்போது என்னுடன் அந்த நண்பர்களுடன் ம் நானும் இந்த நீச்சல் பந்தயத்தில் கலந்து அதிக அதிக அளவில் என்னுடன் அதிக நேரம் என்னுடன் நீச்சல் பழகிக் கொண்டிருந்தனர் இந்த பந்தயத்தை பந்தயத்திற்கான முக்கிய காரணம் எனது நண்பர்கள் தான் அந்த பந்தயத்திற்கான ஆர்வமும் ஊக்கமும் என்னுடைய நண்பன் ஒருவன் தான் எனக்கு இந்த நீச்சல் பழக்கத்தை ஊக்குவித்தான் இதில் இவ்வளவு இருக்கிறதா என்று நான் ஆச்சரியப்பட்டேன் அந்தளவுக்கு எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இது இருந்தது